ஹலோ ஆ யார்

அம்மா சொல்லுங்கள்மா

ஆ கிலோ கணக்குனாலும் சரி ஒரு ஒரு லாரி அந்தமாதிரி கண்கலம்புனாலும் சரி இது நான் நாங்கள் ஏற்றி விட்டாலும் சரி நீங்கள் அங்கேருந்து வண்டி அனுப்பி வச்சாலும் சரி எப்படினாலும் காசு நீங்கள் தான் கொடுக்கணும்மா ஆமாம் ஒரு கிலோ முப்பொருவா மஞ்சள்லாம் ஒரு குறை இல்லைமா நல்ல மஞ்சள் தான்

ஆ இஞ்சி பூண்டும் இருக்குது இஞ்சி பூண்டுலாம் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் வேணால் வந்து வாங்கிக்கோங்க ஆ சரி சரி இங்கே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்ல மஞ்சள்

வாங்குங்க அடுத்த வருடம் எங்கள் எங்கள்கிட்ட வாங்கிற அளவு இருக்கும் நல்ல மஞ்சள் இல்லை இப் இப்போதான புதுசாக வாங்குறீங்க அதனால் மொத்தமாக பா பா பைசா கொடுத்துருங்க ஆமாம் அதுக்கப்பறம் கூட மாதம் மாதம் வந்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்குடுவோம் ம் ம் ம்

வண்டி வராத உங்கருந்து இப்போ திருவைகுண்டத்துலேருந்து அருந்ததி காலனியா சரி அப்போது ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுரூவா வரும் ஆயிரத்தி ஐந்நூறுரூவா வண்டி வாடகை வண்டி நாங்கள் பார்த்துக்கிடுவோம்

டேமேஜு ஒரு டேமேஜு கிடையாது நல்ல மஞ்சள் தான் குவாலிட்டியான மஞ்சள் தான் நல்ல செம்மஞ்சள் ஆமாம் அதுவும் உண்மைதான் நல்லா தரமாக இருக்கும் செம்மண்ணில் விளைஞ்சது தானே ஆமாம் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு எப்பம்மா வேணும் நாளைக்கு வரீங்களா சரி நாளைக்கு ஆமாம் நாளைக்கு வாங்க ஆ நாளைக்கு வந்துடுங்க நாளைக்கு வியாழக்கெலம நான் நாளைக்கு ஒரு காலைல ஒரு பத்து மணிக்கு வாங்க ஆமாம் ஆமாம் நான் இந்த பேக் பண்ணி வெச்சிடுறேன் நல்ல மஞ்சளாக பார்த்து பேக் பண்ணி வெச்சிடுறேன் நீங்கள் நாளைக்கு வாங்க பத்து மணிக்கு எடுத்துட்டு போங்க ஒரு பூண்டு ஒரு கிலோ அறுவொருவா ஆ ஆ இஞ்சி ஒரு கிலோ நூற்றைம்பதுருவா சரி ஆ சரி முதல்ல மஞ்சளை ஆ சரி நாளைக்கு வந்து பேசிக்கிடுவோம் ஆ சரி